இப்போ அரசியல் தலைவர்ன்னு எடுத்துக்கிட்டா யாருமே எனக்கு பிடிக்காது ஏன் ரீசன்னா யாரவது ஒருத்தவங்க ஆட்சிக்கு வாரங்கன்னா அவங்க ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா மினிமம் அது வந்து அந்த ஸ்டார்ட்டிங் இன்னைக்கு வருதுன்னா அவன் அப்போ அதை ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தான் அது ப்ராப்பராக அந்த ரூல்ஸ் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த கொஞ்ச நாள் மட்டும்தான் அது பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது கவர்மெண்ட்டும் இன்சார்ஜ் எடுத்து அதை எதுவுமே பெர்ஃபெக்ட்டாக முடிக்கிறது இல்லை எக்ஸாம்பிள் சொல்ல போனா பிளாஸ்ட்டிக் கவர் எத்தனை தடவை நிறையா தடவை ரூல்ஸ் வந்துருச்சு பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணுங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் அதை சொல்கிற அன்னைக்கு மட்டும்தான் விசிட் வருவாங்க ரைடு வருவாங்க பிளாஸ்ட்டிக் கவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறையா ரூல்ஸ் போடுவாங்க அதை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் பட் அது அப்படியே பார்த்தா யாரும் அதை கவனிக்கிறாங்களா இல்லை சேஞ்ச் பண்ணுறாங்களானு எதுவுமே தெரியாது இன்னும் பிளாஸ்டிக் கவர் எல்லாக் கடையிலையுமே யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க வீட்லையும் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பிளாஸ்டிக் கவர் மண்ணில் போயிகிட்டு தான் இருக்கு செகண்ட் ஒன் டாஸ்மாக் ரொம்ப பெரிய பிராப்ளம் இப்போ ஒரு நாளைக்கு ஐநூறு ரூவா ஒரு சராசரி குடும்பத்தில் சம்பாரிச்சா அதில் முன்னூர்ரூவா டாஸ்மாக்கே கொடுத்துட்டா இரநூறுவா வச்சு ஒரு சராசரி குடும்பத்தில் என்ன செய்ய முடியும் ஆனால் அந்த டாஸ்மாக்கு இன்ன வரைக்கும் ஃபுல்லாக அவங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை கொரோனா டைம்ல எல்லாம் குடி இல்லைன்னா வேறு வேறு கெமிக்கலை குடிச்சி இறந்து போனவங்க கெமிக்கல் நாங்கள் சாப்பிடாம இருக்க மாட்டோம்ன்னு சூசைட் பண்ணிக்கிட்டவங்க முதகொண்டு நிறையா பேர் இருக்காங்க ஆனா இன்ன வரைக்கும் டாஸ்மாக்கே இந்தியாவில் இருக்க கூடாது தமிழ்நாட்டில் இருக்க கூடாதுன்னு எந்த ஒரு விஷயமும் இன்னும் சொல்லலை ஸோ வந்து இந்த பிளாஸ்டிக் கவர் ட்ரிங் இது சம்மந்தமாக ஆக்ஷன் ஒரு ஆக் ஒரு இது விஷயத்தை சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது ஸ்ட்ராங்காக இது பண்ணவே கூடாது அப்படினு ஒரு விஷயம் இருந்தா அது ஓகே அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு அது இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படினு எடுத்துக்கிட்டா எல்லா கேசுமே அதை எல்லாமே இருக்கு அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ன வரைக்கும் சொலியூஷனே இல்லை அவங்களுக்காக எந்த ஒரு இதுவும் கவர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இல்லை அந்த ஒரு எதாவது ஒரு இஸ்யு ப்ராப்ளம் ஆனதுன்னா அன்னைக்கு பேசுறாங்க அதற்கடுத்தது பக்கத்தில் ஒரு இன்னொரு இஸ்யு ஓப்பன் பண்ணா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே மறைஞ்சு போயிகிட்டு தான் இருக்கே தவர மக்கள் மனசில் இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு சொலியூஷன் கொடுத்தாங்க அப்படினு மறையாம எதாவது இருக்கானு பார்த்தா அது ஒன்று கூட இல்லை ஸோ கவர்மெண்ட் எனக்கு வந்து பிடிக்கிறாதுங்கிறதுக்கு இந்த ரீசன் பெட்டர் அப்படினு நான் நினக்கிறேன்